உமா மேடம்ங்களா மேம் என் நேம் ஸ்ரீலேகா ஆக்சுவலாக எனக்கு நேட்டிவ் வந்துட்டு திருவாரூர் தான் மேம் ஆனால் நான் இப்போ இருக்கிறது லண்டன்ல இருக்கேன் மேம் எனக்கு ஒரு ஃபைவ் ஏக்கர்ஸ்ல லேண்டு ஒன்று இருக்குது மேம் நீலாமங்கலத்தில் அது கொஞ்சம் எதுவும் பார்க்குறத்துக்கு ஆள் இல்லாமல் கொஞ்சம் வேஸ்ட்டாக இருந்துகிட்டுருக்கு நீங்க அத கொஞ்சம் கிளீனிங் பண்ணி குடுக்குற ப்ராஸஸ்ல இருக்கீங்க அப்படினு கேள்விப்பட்டேன் அதுக்குதான் மேம் கால் பண்ணினேன் ம் மேம் நான் ஒரு நான் நெக்ஸ்ட் மந்த் போல் வருவேன் மேம் அங்கே திருவாரூர்க்கு அதுக்குள்ள எனக்கு கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்றிங்களா மேம் ஏன்னா அதுக்கப்புறம் நான் ஃபர்தரா அதில் கொஞ்சம் எதுவும் போடலான்ட்டிருக்கேன் காய்கறியோ இல்லை வேற ஏதாதோ சம்திங் போடலாம்னு இருக்கேன் மேம் அதுக்காகதான் ஓகே அது ஒன் இயராகவே இப்படி தான் மேம் இருக்குது வாங்குனதுலேருந்தே இப்படிதாருக்கு இப்போ நாங்கள் வரதனால தான் சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஓகே சரி மேம் ம் எவ்வளோ மேம் டோட்டலா ஆகும் ஒரு ஆளுக்கா ஃபுட்ஸுக்கு டீ இதெல்லாம் சேர்த்து சொல்கிறிங்களா மேம் ஓகே சரி மேம் சரி மேம் நீங்கள் அமௌன்ட் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சீக்கரம் முடிச்சு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் மேம் ஓகே மேம் ஓகே தேங்க் யூ